எங்கள் வீட்டில் வந்து வ வர பூ வந்து செவன் டேஸ் ரோஸ் வந்து அதிகமாக பூக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கம் செம்பருத்தி செடி அதாவது அடுக்கு செம்பருத்தி ஐந்து பெடல் இருக்க செம்பருத்தி இருக்கு அது கலர் கலராகவும் இருக்கு ரெட் கலர் செம்பருத்தி செடி வந்து அ அதிகமாக இருக்கனால அது நிறையா பூ பூக்கும் அது வச்சி ரொம்ப வருஷம் ஆனானாலியும் அது வந்து பெருசாக இருக்கு அந்த ரெண்டு செடிகளில் தான் அதிகமாக பூக்கள் வரும் அந்த பூக்கள் வந்து ரோஸை வந்து நாங்கள் மாலையாக கட்டிருவோம் கேட்கறவுங்களுக்கும் கொடுப்போம் அதுவும் இல்லாம செம்பருத்தியை வந்து கடவுளுக்கு வெச்சுருவோம் அப்படி வச்ச பூக்கள் வந்து காஞ்சி போனதுக்கப்புறோம் நாங்கள் அதை வந்து அந்த காய்ந்து போன பூக்களோட காம்புகள்லாம் எடுத்துவிட்டு இதழ்கள் மட்டும் வச்சி சந்தன பௌடர் இரண்டு இல்லைன்னா மூணு கற்பூரம் அதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து உருண்டையாக பிடிச்சி வச்சோனா அது வந்து நம்ம வந்து கற்பூரோம் அது எப்படி சொல்லுறதுனா வீட்டில் வந்து சாம்பிராணி போடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து கொஞ்சம் நெருப்பு வச்சி விட்டோன்னா அது அப்படே சாம்பிராணி மரு வரும் வீடு ஃபுல்லுமே பூக்களோட நறுமணம் இருக்கும் இதுக்கு வந்து ரோஸ் செம்பருத்தியை சேர்க்கறதுவுட அந்த மேரிகோல்டுன்னு சொல்வாங்க அந்த பூக்கள் வந்து நல்லா இருக்கும் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் சாமி அந்த காஞ்சி போன பூவால் வச்சதுனால வீடு ஃபுல்லாக பிலெசன்ட் ஸ்மெல்லாக தான் இருக்கும் எந்த ஒரு அறுவடையான நறுமணம் இல்லாத ஒரு நறுமணம் வராது அது வந்து நல்லா இருக்கும் பழங்கள் வந்து எங்களுக்கு வந்து மாங்காய் வந்து சீசன் அப்போ நிறையா காய்க்கும் நாங்கள் வந்து பழுத்து வீட்டுக் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம் அதையும் மீறி நிறையா இருந்துச்சின்னா நாங்கள் வந்து விற்போம் பலாமரம் வந்து எங்களதில வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறோந்தான் பலாக்காய் வந்து விடும் அதனால நாங்கள் வந்து பலாக்காயை வந்து அவ்வளோக்கா கொடுக்க மாட்டோம் ஆனால் எங்கள் வீட்டுக் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பாதி காயாக பிரிச்சு கொடுத்துருவோம் ஏன்னா எங்களதில வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறோந்தான் பலாக்காய் வரும் அதுவும் இல்லாம பத்துக்கு மேலே வராது அதனால பப்பாளி பழம் வந்து கேட்கறவுங்க பறிச்சிட்டு போயிக்கலாம் நாங்கள் எதுமே சொல்ல மாட்டோம் மேலே மாடி தோட்டத்தில் இருக்க மல்பெரி செடி ரம்பூட்டான் எல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி விடும் சீசனுக்கு ஏற்றமோது விடமோது நாங்கள் வந்து நாங்களே அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் வேணுங்கிறவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்க